கண்டிப்பாக இல்லை சமைக்கிறது பெண்கள் மட்டுமே செய்கிற வேலை கிடையாது ஒரு சில வீட்டில் ஆண்களும் வந்துட்டு சமைக்கிறாங்க எல்லாம் ஒரு சில வீட்டில் பெண்கள் வேலைக்கு போகிற பெண்கள்ருக்காங்க காலையில் சீக்கிரமாக போய்ட்டு ஈவ்னிங் லேட்டாக வரமாதிரி ஸோ அந்த நேரத்தில் நிறைய வீட்டில் ஹஸ்பண்ட்ஸ் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க ஹஸ்பண்ட் மட்டும் இல்லை அப்பா தாத்தா அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறவங்களும் இருக்காங்க அப்படி இல்லைன்னா ஒரு சில வீட்டில் வந்துட்டு வேலையை ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறவங்களா நேரத்தில் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் அந்த வேலையை வந்துட்டு பிரித்துக்கிறாங்க ஒருத்தர் காய்கள் எல்லாத்தையும் வெட்டி கழுவி வெட்டி கொடுத்தாங்கன்னா இன்னொருத்தங்க சமைக்கிறது இன்னொருத்தங்க பாத்திரம் விளக்குறது மற்ற வீட்டு வேலைகள் எல்லாத்துக்கும் வந்து உதவி செய்கிறது உதவி செஞ்சிட்டுருப்பாங்க அதனால் பெண்களுக்கும் வந்துட்டு கொஞ்சம் அவங்களோட வேலை சுமைங்கள் வந்துட்டு குறையும் அவங்களும் வந்துட்டு நிம்மதியாக எந்த ஒரு ஒர்க் ப்ரெஷ்ஷரும் இல்லாமல் வெளியே வேலை அவங்க வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் ஃபுல்லாக இருக்கும் அதனால பெண்கள் மட்டும் செய்கிற வேலை சமைக்கிறதுன்றது வந்துட்டு பெண்கள் மட்டும் செய்கிற வேலை கிடையாது ஆண்களும் செய்யலாம் இதில் நிறைய ஆண்கள் வந்துட்டு சமைக்க தெரிஞ்சவங்க செஃப் ஆகியிருக்காங்க கேட்ரிங் வச்சுருக்காங்க ஸோ அப்படிங்கிறப்போ ஆண்களும் வந்துட்டு நல்லா சமைக்க சமைக்ககூடியவங்கதான் பெண்களை விடவும் நல்லா சமைக்கிறவங்களும் இருக்கிறாங்க அதேபோல் பெண்களும் நிறையா நல்லா சமைக்கிறவங்களும் இருக்காங்க அதனால